ஹலோ சார் என் என்னோடைய போனுக்கு ரீசார்ஜு தீர்ந்திச்சு அதனால் நீங்கள் வலைதளத்தில் இருந்து எனக்கு தொண்ணுாற்றஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணுாற்றாறு தொண்ணுாத்தெட்டு அறுவத்தஞ்சு என்ற நம்பருக்கு ரீசார்ஜு பண்ணுங்கள்